ப்ளூ ஸ்டார்லிருந்து பேசுகிறேங்க நீங்கள் யாருங்க

வாங்க

சாம்சங் எல்ஜி இருக்குதுங்க அதில் இருபத்தஞ்சி லிட்டர் பத்து லிட்டர் முப்பது லிட்டர் அந்த மாதிரி சைஸில் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன இதில் வேணும் எல்லாத்துக்குமே கேரண்டி இருக்குதுங்க எல்லாத்துக்குமே டூ இயர்ஸ் கேரண்டி இருக்குது எல்லாம் தள்ளுபடி வந்து ஆடி தள்ளுபடி இப்போதான் ஆரமிச்சுருக்குதுங்க உங்களுக்கு இஎம்ஐ வசதி கூட நாங்கள் செஞ்சுத் தறோம் டோர் டெலிவரி பண்ணுறோம் அப்புறம் நீங்கள் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்டு அமோண்டு கட்டிட்டீங்கன்னால் உங்களுக்கு நாங்கள் இஎம்ஐயில் கூட காண்டாக்ட் பண்ணி விடற பேங்க் மூலயமா கட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதுங்க ஆ அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை

மோல்டிங் எல்லாம் பக்காவாக ப்ளே பிளாஸ்டிக்லாம் எல்லாம் சுத்தமாக மோல்டிங் இருக்கும் தரமாக இருக்கும் எல்லாம் கம்பெனி பிராண்டுங்க எதுலையுமே எந்த குறை ரெண்டு வருஷம் இப்போ கொடுத்துருக்காங்க கம்பெனியில் கொடுக்குறது நம்ம கொடுக்குறோங்க நாம் வந்து அது வாரன்ட்டி வந்து வேறு கேரன்ட்டி வேறுங்க நம்ம வந்து மோட்ருக்கு வந்து கேரன்ட்டி நாங்களே நேரடியாக வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் இல்லையினால் புதுசாக மாற்றி கொடுத்துருவோம் மாற்றி கொடுத்துருவோம் இருப்பிடத்துக்கே கொண்டு வந்து உங்கள் இருப்பிடத்துக்கே கொண்டு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க கோபிக்கு பக்கத்தில் இருந்து பேசுகிறீங்க வாங்க கோபியில் இருக்கிற மக்கள் அனைத்து நிறைய பேர் வந்து நம்ம வாடிக்கையாளராக இருக்காங்க அவங்ககிட்ட வேணால் விசாரிச்சு பாருங்க நம்ம கடையை பற்றி நம்ம வாங்க வாங்க

நன்றிங்க